பிற மொழியில வந்து தமிழ் மொழியோட தாக்கம் எப்படி இருக்கோ அதோடய வளர்ச்சிக்கு தமிழ் மொழி எப்படி உதவுது அப்படின்னா இப்போது ஒரு சில மொழியெலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த மொழியை மட்டும் பேச மாட்டோம் தமிழையும் சேர்த்து கலந்து பேசுவோம் இப்போது இந்தியாவில தமிழ்நாட்டில எப்படி பேசுவாங்கன்னா தமிழும் இங்கிலீஷும் கலந்து பேசுவாங்க நிறைய ஸ்டேட்ல வந்து வேற வேற மாதிரி பேசுவாங்க பட் ஆனால் அதில் தமிழும் கலந்திருக்கும் அப்படி இருக்கிறப்போ தமிழ் அந்த மொழியிலருந்து நீக்கிட்டு அவங்க மொழியை மட்டும் பேசுகிறப்போ அவங்களுக்கு வந்து புரியவும் புரியாது அர்த்தமும் ஒரு சில நேரம் கொடுக்காது ஆனால் தமிழ் மொழி வந்து அப்படி கிடையாது பிற மொழியை வந்து நம்ம நீக்கிட்டோம்னாலும் நம்ம தமிழ் மொழி வந்து தனியாக நம்மளுக்கு என்ன பொருளை கொடுக்குமோ அது பு கொடுக்கவும் செய்யும் மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி விளக்கவும் செய்யும்